ஆ நான் இந்த கொல்லுமாங்குடிலேருந்து இந்த டர்னிங்கில் ஒரு வீடு ஒன்று ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன் ஆ ஆமாம் இது ரூம் கட்டணும் சார்

அது வந்து என்னெனு அஞ்சுக்கு எட்டோ பத்துக்கு நாலோ ஏதோ சொன்னாங்க சார் ஆ ரேட் எவ்வளோ சார் வரும்

ஒன்று ஒன்று ஒரு எண்பது தொண்ணூறு முடிங்க சார் மண் ஜல்லி சிமெண்ட்டெலாம் நான் இறக்கிருறேன் சார் ரேட் மண் சிமெண்ட்டு அந்த இதெலாம் ஜல்லியெலாம் நான் வாங்கிடுவேன் சார் நீங்கள் வந்து அந்த கொத்தனார் வேலை அந்த வேலைக்கு மட்டும் சொல்லுங்க சார் ரேட்டு காண்ட்ரேக்ட்டாக ஆ சரிங் சார் எப்போ சார் வருவீங்க எப்போ சார் வருவீங்க

புரியல சார் அடுத்த வாரமா ஆ சரி சார் ஆ சரிங் சார்